வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு நாங்கள் நடந்தே சாப்பாடு கட்டிட்டு நாலு நாள் ஆனாலும் நடந்தே போவோம் வேளாங்கண்ணி புது மாதா கோவில்லேந்து பழைய மாதா கோவிலுக்கு முட்டிப் போட்டு நடந்து போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதுவும் வேளாங்கண்ணி மாதாவை நினச்சிக்கிட்டு சில பேருலாம் நடந்தே போவாங்க நம்மளாடலாம் நடக்கவே முடியாது அம்மோந்தூரம்லாம் அதுவும் ரொம்பவே மண்ணு ஆற்று மண்ணாவே கிடக்கும் அடுத்தது பீச் சைடு போனோம்னா ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் கிடைக்கும் அங்கேலாம் நம்ம ஊர்க்குலாம் அஞ்சு நாள் ஆறு நாள் ஆனாலும் ஐஸ் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அங்கே ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்லாம் அங்கே சன்செட் ஆகிறதும் பார்க்கலாம் திரும்பி மறுநாள் காலையில் ஏழுந்ச்சி ஆறு மணிக்குள்ளே அஞ்சு மணிக்குள்ள முன்னாடியே வந்து சன்செட்டு பார்க்கலாம் அடுத்தது வந்து திருவண்ணாமலை தான் அதுவும் அதேமாரி தான் ந காலையில் நடந்து போயிட்டு மலை மேலே ஏறுவாங்க தீபத்தை எடுத்துறது கொளுத்தறதுக்காக ஏறி போய் பார்க்குறோம் அதில் மழை பெஞ்சாலும் புயல் அடிச்சாலும் ஒன்றும் அது அணையவே அணையாது கோவில் உள்ள சுற்றி வரணுன்னா மத்தியானம் ரெண்டு மணிக்குள்ளே ஆகும் அது வரைக்கும் ரொம்ப கஷ்டம் தான் வெளில வரதுவே மூச்சு கூட உ விட முடியாது அம்மோங்கூட்டம் நெரிசலாக இருக்கும் அடுத்தது வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் ரொம்ப இது மா அங்கே வந்து ஒரு சூரியனே பார்க்கவே முடியாது சூரியனை பார்க்கணுன்னா கஷ்டம் ரொம்ப அடிக்கடி மழையும் இது புயலும் மாரிதான் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் வேறு வெயிலே அவ்வளோவா எப்போதும் காணவே முடியாது அங்கேல்லாம் வெயிலுங்கிறது ரொம்ப கஷ்டம் அடுத்தது டீ எஸ் எஸ்டேட்லாம் ஊட்டி அந்த டீ தூள் அதை தயாரிக்கிறது மிஷின்லாம் இருக்கும் அதை சுற்றி பார்க்கறத்துக்கு டிக்கெட்லாம் போடுவாங்க அதையும் சுற்றி பார்க்கலாம் அடுத்தது வந்து காப்பி அதை மரத்து மேலே தான் கொட்டையை ஏற்றி வெச்சுருப்பாங்க அதை நம்ம பிறித்து காமிப்பாங்க இதை மாரி வேணுன்னா உங்களுக்கு வாங்க்கிலான்னு அதையும் காம்மிச்சா சாக்லேட் இடமும் இருக்கு சாக்லேட் தயாரிக்கிறது அதுவும் ரொம்ப நம்ம பார்க்கலாம் அடுத்தது வந்து ஏற்காடு ஏற்காடு மலை மேலே ஏறும் போது குரங்கு மான் புலி அதெல்லாம் நம்ம ரொம்ப பார்க்கலாம் அடுத்தது வண்டலூர் ஸூக்குலாம் போனோமுன்னா ரொம்ப ரொம்ப எல்லாமே பார்க்கலாம் சின்ன பிள்ளைங்களாம் எக்ஸட்டாக இருக்கும் அது பார்க்கலாமா இது பார்க்கலாமா மான் இருக்கும் நரி இருக்கும் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கலாம்